தியானம் மற்றும் ப்ராணயாமம் பண்ணும்போது நம்முடைய உடல் வந்து வலிமை பெறும் புத்துணர்ச்சியோடு ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம் சுவாச பயிற்சிகள் செய்யும்போது இந்த மூக்கடைப்பு சைனஸ் பிரச்சனைகளிலிருந்து சரி செய்ய முடியும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த யோகாசன பயிற்சியில முக்கிய பங்கு வகிக்கலாம்